கடலூர் மாவட்டத்தில் தானே புயல் அப்படி சொல்லிட்டு வந்துச்சு அது எப்போ ரெண்டாயிரத்து பதினொன்றுல வந்துச்சு அது என்ன பண்ண அந்த புயல் வந்து அவ்வளோ வேகமாக வீசுனதால நிறைய மரம் செடி கொடி எல்லாமே என்ன ஆயிடுச்சு தரைமட்டமாயிடுச்சு எவ்வளோ மரங்கள் எத்தனை வருஷமாக வளர்த்துருந்த மரங்கள் எத்தனை பேர் அது அந்த மரங்கள்லாம் போயிடுச்சின்ட்டு எத்தனை பேர் உயிர் இலந்துருக்காங்க தெரியுமா அந்த ஏன்னா இ இத்தனை வருஷமாக நம்ப வச்சு வளர்த்தோம் இந்த மரமெல்லாம் இப்படி போயிடுச்சேன்னு சொல்லிட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க எவ்வளோ அழுதாங்க நிறைய பேர் இறந்துமே இருகாங்க ஏன்னா நம்ப நம்ப பார்த்து வளர்த்த மரம் இது எல்லாமே இப்படி அடியோட போயிடுச்சே நம்ம நம்ம இனிமே எப்படி வாழறது விவசாயம் பண்ணவங்களாம் இந்தமாதிரி ஆயிடுச்சே அப்டினு சொல்லிவிட்டு என்ன பண்ணாங்க அவ்வளோ அவ்வளோ வருத்த பட்டாங்க அண்ட் நிறைய பேர் என்ன அந்த கடலூர் மாவட்டத்தில் அதுவும் அந்த சையிடுலலாம் பண்ரூட்டி சையிடுலலாம் வெறும் முந்திரி முந்திரி மரம் தான் அந்த முந்திரி மரம் எல்லாமே என்ன ஆயிடுச்சு வேரோட போயிடுச்சு நிறைய பலாமரம் மாம்மரம் எல்லாமே விழுந்துடுச்சு முந்திரி காற்று வேகமாக வீச வீச மரம்லாம் என்னாச்சு ஆடி ஆடி அப்படியே காஞ்சி போச்சு அப்போ அவ்வளோ மரங்களும் என்னாச்சு விழுந்ததால் திரும்ப அந்த மரங்களை வச்சு அவ அந்த அளவுக்கு பெரிய மரம்மா வளர்க்க ஒரு எத்தனை வருஷம் ஏழு எட்டு வருஷமாச்சாகும் அது பெரிய மரமாகி திரும்ப பழையப்படி காய் காய்க்க அப்போ அது அத்தனை வருஷம் வச்சு வளர்த்துட்டு வந்த மரம்லாம் போனது போயிடுச்சில்லையா அப்போ அதனால் என்ன பண்ணாங்க கடலூர் அரசாங்கம் என்ன பண்ணுச்சு அதுக்கு தேவையான நிதி உதவிகளை கொடுத்துச்சு கொடுத்தாலும் அவங்களுக்கு என்ன ஆகாது அவங்க அந்த மரங்கள்லாம் தன்னோட வீட்டில் ஒரு குழந்தையா தான் மரங்கள்லாம் வளர்க்குறாங்க அப்போ அதையெல்லாம் போனது அவங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாருந்துச்சு நெஸ்ட்டு ஒரு மழை மழை வெள்ளம் வந்துச்சு மழை வெள்ளம் வந்ததால் என்னாச்சு நிறையா வீடுகள் ஃபுல்லாக தண்ணி ஃபுல்லாயிடுச்சு அது மூலியம்மா அந்த விசுவூர் சைடு எல்லாம் என்ன ஆச்சு தண்ணி போயிட்டு நிறைய பேர் உயிரை இலந்துருக்காங்க வெள்ளத்துலயே பாதி பேர் அடிச்சிகிட்டு போய்விட்டாங்க இப்போ அதுக்குலாம் என்ன பண்ணுச்சு அடுத்தடுத்த வரக்கூடிய மழைகளுக்கு அந்த அரசாங்கம் என்ன பண்ணுது முன்னெச்சரிக்கையாக முன் நடவடிக்கை எல்லாமே என்ன பண்ணிட்டு இருக்கு செஞ்சிட்டு வருது அப்போ அது மூலியம்மா என்ன பண்ணுறாங்க மக்கள்லாம் பாதுகாக்கப்படுறாங்க